சொல்லுங்கள் ஆமாம்ங்க ராஜா காய் கடை தான் சொல்லுங்கள்

அப்படிங்களா சரிங்க கத்திரிக்காய் வந்து ஒரு கிலோ நாற்பதுருவாங்க தக்காளி வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா கேரட் வந்து ஒரு கிலோ ஐம்பதுருபாங்க உங்களுக்கு எத்தனை எத்தனை கிலோ வேணும் தக்காளி ரெண்டு கிலோ வேணுங்களா சரிங்க பழமாக வேணுமா இல்லை காவேடாக வேணுமா சரிங்க சரிங்க அப்புறோம் வேறு எந்த காயும் வேணாங்களா உங்களுக்கு முள்ளங்கி இருக்கு பீன்ஸ் இருக்கு அவரக்காய் இருக்கு பொடலங்காய் பீக்கங்காய் இன்னும் நிறைய காய் இருக்குங்க உங்களுக்கு என்ன காய் வேணுன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதையும் சேர்ந்து உருளைக்கெழங்கு இருக்குங்க மாங்காவும் இருக்குங்க மாங்காய் ஒரு கிலோ அறுபதுருவாங்க ஆ வெண்டக்காவும் இருக்குங்க வெண்டக்காய்லாம் பிஞ்சு வெண்டக்காயாக இப்போதாங்க வந்துச்சு நல்லாருக்கு வெண்டக்காய்லாம் வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கு ஆ முருங்கக்காவும் இருக்கும்மா முருங்கக்காய் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக ஒரு கிலோவே இப்போ வந்து நானூறுரூபாய்க்கு போது முருங்கக்காய் இப்போ கொஞ்சம் வில அதிகம்தாங்க ஆமாம்ங்க முருங்கக்காய் கொஞ்சம் ரேட்டு அதிகங்க உங்களுக்கு வேணுன்னா நாங்கள் அதற்கேத்தாப்ல அரேஞ்ச் பண்ணித்தரோம் ஆ சரிங்க நீங்கள் காய் நிறையா வாங்குனீங்கன்னா நான் கொஞ்சம் அமௌண்டு கம்மி பண்ணிக்கிறேன் அப்படிங்களா சரிங்க ஆ சரிங்கம்மா கொடுக்குறேங்கம்மா

ஆ வாங்க வாங்க நீங்களே ஆ சரிங்க வாங்க நீங்களே வாங்க நான் எடுத்து வைக்கறேன் நீங்கள் வந்து வாங்கிகிட்டு போயிடுங்க ஆ சரிங்கம்மா சரி நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்றேன் ம் சரிங்க ஆ பிரியாணிக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸுமே இருக்கு ஆ பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு அப்புறம் பச்சைப்பட்டாணி கூடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கம்மா அதுக்கூட நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டாணி நீங்கள் ஊரவச்சு செய்யணும் இதுன்னா நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் இந்த பட்டாணியும் இருக்குங்க இதுவும் வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு கிலோ நாற்பதுருபா நீங்கள் ரெண்டு கிலோ வாங்குனீங்கன்னா கூட போதும் பிரியாணிக்கு வாங்கிக்கோங்கம்மா இருக்கு ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஆ கொடுத்தர்றோம் பச்சை மிளகா தேவைப்படுதுங்களா பச்ச மிளகாவும் வாங்கிக்கோங்க ம் சரிங்க நீங்கள் என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு கரெக்டாக வாங்க ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள்

ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா நோட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எ எந் ஆ சரிங்கம்மா நீங்கள் என்னைக்கு வேணுன்றது எங்களுக்கு முன்னாடி நாளே சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்து ஹோம் டெலிவரி நான் உங்களுக்கு முந்தின நாளே கொடுத்துருவேன்ம்மா ம் சரிங்க